இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவங்கிறது இப்போது கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது ஆனால் அது கொஞ்சம் தள்ளி இருக்குது அது வந்து ஒரு அவசரத்துக்கு எங்களால் வந்து போக முடியாது சின்னப் பிள்ளையில் ஒரு ஆட்டோ பைக்கு இப்படி இருந்தால்தான் போக முடியும் அதே மாதிரி வந்து ப்ரைவேட் இருக்குதுன்னா அது நைட்டுக்கெல்லாம் இருக்குது சின்ன சின்ன கிளினிக் தான் இருக்குது ஆனால் என்ன ஒரு அவசரத்துக்கு நைட்டு சாமத்தில் வந்து இங்கே ஆஸ்பத்திரி கிடையாது அப்படிங்போது நம்ம வெளி இடங்களுக்குதான் போகணும் அவசரம் அப்படின்னா கூட ஒரு வண்டி அமர்த்திதான் நம்ம வந்து திருநெல்வேலி இல்லை அந்த சைடு அப்படிதான் போகிற அளவுக்கு இருக்குது இங்கே வந்து மத்த படி இருந்தது சித்த மருந்து இருக்குது பார்த்துக்கங்க அது வந்து இந்த பேறு காலத்துக்குள்ளது அதுக்குப்பெறகு வந்து அந்த சளி மருந்து இப்படிதான் இந்த ஊரில் பேமஸ்னால் அந்த தமிழ் மருந்துதான் மத்தபடி வந்து ஆங்கில மருந்து அப்படிங்குன்னா கிளினிக் இருக்குது நைட் நேரம் கிளினிக் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு பதினொரு மணி வரைதான் இருக்கும் மத்தபடி நைட்டு சாமத்தில் எதாவது ஒன்று பண்ணுது வைக்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கார் அமர்த்தி திருநெல்வேலி இல்லை தூத்துக்குடி அப்படி ஏரியா தான் போகணும் அதே மாதிரி வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு க்ளினிக்னால் கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து ஆறு ஏழு மணிக்கு டாக்டர் வர்றார்னால் நம்ம அஞ்சரைக்கே போய் உட்காந்தாதான் நம்ம போய் ஃபஸ்ட் ஆளாக போய் பார்க்க முடியும் இல்லைனா நம்ம பார்க்க முடியாது அதுமாதிரி இங்கே வந்து தமிழ் மருந்து பேமஸ் இங்கே இந்த லேகியம் இந்த கொழந்த பிறந்தவங்களுக்கு லேகியம் அந்த ஐட்டங்கள் இங்கே நிறைய இருக்குது தமிழ் மருந்துகள் வந்து எந்த எங்கலாமோ இருந்து இங்கே தமிழ் மருந்துக்கு தேடி வாராங்க ஆனால் என்ன ஆங்கில மருந்து வந்து அவ்வளோ கிடையாது இருக்குதுன்னா நைட்டுகளுக்கு மட்டும்தான் பகலில் கிடையவே கிடையாது அதுக்குப்பெறகு வந்து இந்த பேறுகால மருந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சளி மருந்து அப்பிறகு வந்து இந்த நமக்கே வந்து வாயு பிரச்சனை இல்லை நிறைய தலை சுற்று அப்படி எந்த மருந்துனாலும் இங்கே வந்து தமிழ் மருந்து இருக்குது அதைதான் இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நாங்கள் பெரிய பெரிய இதுக்கு போகணுன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படிகளுக்கு தான் போக முடியும் இங்கே வந்து த மருத்துவம் வந்து கொஞ்சம் கம்மிதான் அதிகமாக கிடையாது கிராமம்ன்னால வந்து ரொம்ப வந்து கிடையாது இதே மாதிரி நடக்கணும் எங்கே போனாலும் நடந்துதான் போகணும் இப்போ பைக்கு இல்லை ஒரு ஆட்டோ அப்படின்னா போய்க்கலாம் மிச்சபடி வந்து நம்ம சின்ன பிள்ளைகள வச்சிருக்குறவங்க வந்து சரி இந்தாதானே இருக்குது நம்ம ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது மினிமம் ஒரு ரெண்டு ரெண்டு ம ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு கொஞ்சம் தூரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ ட்ராவ் நடக்கணும் நடந்தால் சின்ன சின்ன ட ஆஸ்பத்திரின்னால் வீட்டில் இந்த க்ளினிக் மாதிரி வெச்சு நடத்துகிறாங்க பெரிய டாக்ட்ரு அப்படிங்கிறது வந்து இங்கே இல்லை சின்ன சின்ன க்ளினிக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த எங்கருதான் பேறுகால லேகியம் வெள்ளப்பூடு லேகியம் அந்த லேகியம் இந்த லேகியமெலாம் இங்கே வந்து நிறைய பேமஸ்ஸாக வெச்சிருக்காங்க அது வந்து எங்கேருந்துலாமோ வந்து வெளிநாடுகளுக்கே வந்து வாங்கி கொடுத்து விடுதாங்க அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்கோம் வாங்கி இப்போ என்ன எங்கள் ஊரில் பார்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ்ஸு காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த கடை கூட திறக்க மாட்டாங்க அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க ஆனால் தமிழ் மருந்து வந்து இப்போது ரொம்ப முக்கியம் இங்கிலீஸ் மருந்தோடய இந்த தமிழ் மருந்து பார்த்தீங்கன்னா லேகியம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னால் பொடி சளிப்பொடி அதுக்கப்பிறகு வந்து மாத்திரைகள் அவ்வளோவே கிடையாது நம்ம இல்லை நம்ம மாத்திரை ரொம்ப வேண்டாம் மாத்திரை ரொம்ப சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தமிழ் மருந்து எடுக்கலாம் தமிழ் மரு பார்த்தீங்கன்னா துளசி இந்த இதுகள்லதான் போட்டு நாங்கள் செய்தாங்க தெஞ்சி க நாங்க கண்ணால் பார்க்கோம் நிறையா இடத்துல வந்து காயப் போட்டு இதோ இப்போது சளி மருந்துன்னா அதுக்கு ஒரு பொடி வச்சிருக்காங்க அதுக்குப்பிறகு வந்து தலை சுற்று இல்லை அப்படின்னா அதுக்கு டானிக்கை டானிக்குன்னா எப்படி இயற்கை மூலயமா செய்த டானிக்கேதான் மத்தபடி மாத்திரைகள் வந்து அவ்வளோ கிடையாது அதுக்குப்பிறகு வந்து இந்த வரும உலுந்திருக்குது இல்லை வந்து எனக்கு பிடி விலுந்தமாதிரி இருக்குது வாய்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து உடனே வந்து மருந்து கொடுக்காங்க மருந்துன்னால் தமிழ் மருந்து சித்த மருந்துதான் இது வீட்டிலே இங்கேயே தயாரிக்றாங்க தயாரித்து கொடுக்காங்க தயாரித்து அந்த மருந்து வந்து நம்ம சாப்பிட்டா கேட்டுக்கும் தமிழ் மருந்து வந்து என்றைக்குமே கெட்டுப் போகிறது கிடையாது இங்கிலீஸ் மருந்தாவது இப்போ வந்ததுதான் ஆனால் தமிழ் மருந்து பாரம்பரியமாக இருக்குது இங்கே வந்து மருத்துவம்னால் தமிழ் மருந்துதான் எங்கள் தூத்துக்குடி சைடு வந்து நிறைய தமிழ் மருந்து இருக்குது அதுவும் இந்த ஆழ்வார் திருநீரிங்கிறதில் தமிழ் மருந்து நிறைய இருக்குது கடைகள் பார்த்தீங்கன்னா முக்குக்கு முக்கு வந்து தமிழ் மருந்து கடைதான் ஆனால் அங்கேதான் அதிகமான கூட்டம் இருக்கும் பிரசவத்துக்கு அதுக்குப்பிறகு வந்து பிரசவத்துக்கே லேகியம் வந்து முந்தியெல்லாம் வந்து வீட்டிலேயே செஞ்சுதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவங்களே வந்து செஞ்சு ரெடிமேடாக வச்சிருக்காங்க நம்ம இல்லை நம்ம வந்து இப்படி பேறுகால லேகியந்தான் போதும் அதுக்கு என்னென்ன பொடி என்னென்ன லேகியம் அப்படிங்கிறது வந்து அவங்களாவே கொடுத்துடுதாங்க நம்ம அதுக்கு வந்து கம்மியான காசு தான் பார்த்துக்கங்க ரொம்ப அதிகமான காசுங்கிறது கிடையாது கம்மியானதுதான் ஆனால் இயற்கை முறை சூப்பராக கேட்கும் ஆனால் தமிழ் மருந்து நல்லா கேட்குது மாத்திரைகள் வந்து அவ்வளோ கிடையாது அதுக்குப்பிறகு வந்து இந்த சின்னப் பிள்ளைகளுக்கெலாம் வந்து மாத்திரையோட கொடுக்கறதுக்கு இந்த வந்து நம்ம வந்து இந்த சளிப்பொடியை வாங்கி அதில் வந்து தேனில் கொழப்பி கொடுக்கணும் சொல்லுவாங்கள் அதில் கொடுத்தோம்னு வச்சிங்களேன் கேட்டுக்கிருக்குது நிறைய பிள்ளைகளுக்கு கேக்கு நிறைய வாராங்க நிறைய வந்து வந்து சாப்டுவிட்டு போகிறாங்க வாங்கி அதுக்குப்பிறகு வந்து எங்கக்கிட்டயெலாம் பார்த்தீங்கன்னா முந்தி தொளசிங்கிறது தேடிதான் அலையணும் ஆனால் இங்கே வந்து துளசி பூவால் அப்புறம் கண்டங்கத்திரி வெத்தலை அப்புறம் ரெண்டு மிளகு அதுக்குப்பிறகு வந்து இதெல்லாம் போட்டு அவிச்சி சின்ன பிள்ளைளுக்கு கொடுத்தா கூட நமக்கு வந்து சளி இறங்கும் இது எப்படின்னா இந்த பக்கத்து கடைகளில் வந்து செய்கிறது வந்து நம்ம பார்த்துதான் அதுவந்து அவங்க பொடியாக்கி வச்சிருக்காங்க பொடியாக்கி அதை வந்து டப்பாதான் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான காசு அப்படிலாம் சொல்ல முடியாது கம்மியான காசுகள் தான் அதிலேயே நம்ம சாப்பிட்லாம் அதில் வந்து இல்லை எனக்கு வந்து ஆங்கில இங்கிலீஸ் மருந்துதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இங்கிலீஸ் மருந்துதான் சில பேர் பாரம்பரியமாக இருக்கவங்க வந்து தமிழ் மருந்து அந்தமாதிரி வயசானவங்களெலாம் வந்து தமிழ் மருந்துதான் சாப்பிட்றாங்க இப்போ உள்ளவங்கதான் இங்கிலீஸ் மருந்துன்னு சொல்லி மாத்திரையில் போடுறாங்க நிறைய மாத்திரையில் போடுறாங்க அதுவே உடம்புக்கு வந்து கேடுதான் ஆனால் இது இப்படி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது தமிழ் மருந்து சாப்பிட்றது வந்து நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமத்தண்ணிர் அதெலாம் வந்து இங்கேயே வச்சிருக்காங்க ரெடிமேடாகவே செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம வந்து காசும் நமக்கு இல்லை நம்ம நோய் குணமாவணும் நமக்கு இந்த தமிழ் மருந்தே போதும் ஆனால் நிறைய கணக்கானவங்கள் இங்கே தேடி வராங்கள் இந்த ஊருக்கு வந்து எந்தெந்த ஊர்லெலாமோ வந்து இங்கே வந்து வி ஏன் சென்னையில் உள்ளவங்களே இங்கே வந்துதான் அதுமில்லாமல் சாப்பிட்றாங்க இல்லை இவங்க வந்து கொரியர் அனுப்பணுன்னால் கூட இங்கேயிருந்து அனுப்புகிறாங்க அனுப்பி என்னென்ன தமிழ் மருந்து அவங்க ஃபோன் மூலயமா சொல்லுறாங்க இவங்க அவங்களுக்குள்ள அட்ரெஸ்ஸுக்கு கொரியர் மூலமாகவே அனுப்பிவிட்றாங்க தமிழ் மருந்துகளை வந்து இங்கே வந்து தமிழ் மருந்து வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் நல்லா பண்ணுறாங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வரை கேக்கு கடைகளும் நிறைய இருக்குது அது வந்து அந்த காலத்தில் இருந்து இருக்கா இந்த ஊரில் வந்து அது வந்து தமிழ் மருந்து அதிகமாக சாப்பிட்றாங்க ஆனால் கேடு எதுவுமே இல்லை இன்று வரை நாங்கள் பார்த்த வரை வந்து கூட்டம்ந்தான் அதிகமாக வருதுனோட கம்மியாகலை ஆனால் சாப்பாடு நல்லாதான் சாப்பிடுறாங்க இங்கிட்டு அதனால தமிழ் மருந்து உடம்புக்கு கேடே கிடையாது ஆங்கில மருந்துதான் கேடு மாத்திரை போட்டால் அல்சர் வந்துடும் அதிகமான மாத்திரை போட்டால் அதிகமான மாத்திரை போட்டால் அல்சரு வந்துடுது அப்படிங்கிறாங்க அதுக்கு தமிழ் மருந்தே பெட்ரு